இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது சிறைத்துறை இருக்குது அதாவது இந்த ரமணமகரிஷி ஆசிரமம் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த எங்கள் போகனாலும் முதல் உதவி வந்து கிடைச்சிரும் முக்கியமாக இருக்கிறது இந்த கலெக்டர் ஆஃபீஸில் போய் எந்த மனு கொடுத்துனாலும் மண்டே பெட்டிசன்னு ஒன்று இருக்குது திங்கக்கிழம திங்கக்கிழம கொடுத்தோம்னா நம்மளுடைய பிரச்சின எதுவாக இருந்தாலும் கொடுத்தா முன்னாடியே டக்குனு எடுத்துருவாங்க நீ எது யார் மேலே வந்து ஒரு மனு கொடுத்தாலும் கலெக்டர் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீடேஷன் மேலே நீ கம்பளைண்டே கொடுத்தா கூட பரவால்லை அது உடனே வந்துடும் முக்கிய த டிராஃபிக்னா திருவண்ணாமலை வந்து போய் கொடுக்குறதுன்னா கலெக்டர் ஆஃபீஸில் மண்டே பெட்டிஷன் கொடுக்குறது தான் முக்கியமானது எங்களுக்கு விவசாயிகள் நாங்கள் லான் முக்கியத்துவம் அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறவுங்க தி திங்ககிழம மண்டே பெட்டிஷன் கொடுப்போம் முக்கியத்துவம் ரமணமகரிஷி ஆசிரமம் இருக்குது அப்படியே ஊடகத்துறை இருக்குது பத்திரிக்கை துறை இருக்குது எங்கே போனாலும் எங்களுக்கு எதுவுமே இல்லை முக்கியத்துவமானது கலெக்டர் ஆஃபீஸ் தான் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மண்டே பெட்டிஷன் கொடுத்தா அவங்க எந்த ஆக்சன் இல்லாமல் உடனே வந்துடும் இத போய் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க ஆனால் அங்கே கொடுத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் உடனே எடுத்துகிடுவாங்க மண்டே பெட்டிஷன்றது கலெக்டர் ஆஃபீஸில் போய் கொடுக்குணும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் முக்கியத்துவமானது அதே திருவண்ணாமலையில் எடுத்துக்குனாலும் அங்கேயும் இருக்குது பத்திரிக்கை இருக்குது ஊடகங்கள் இருக்குது எல்லா பத்திரிகை இருக்குது எங்கள் வேணுணா போகலாம் அதான் திருவண்ணாமலை மாவட்டம் அங்கேயும் பண்ணலாம் இங்கேயும் பண்ணலாம் எது பண்ணிணாலும் எல்லாம் நான் அங்கே வந்து எந்த பிரச்சினையும் கிடையாது ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியத்துவம் எல்லாத்துக்கும் இருக்குது அதுவே அப்படின்னும் போது மாவட்டம்னு எடுத்தீங்கன்னா முக்கிய மாவட்டம்ன்னு எடுத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் முக்கியமானதுனா கலெக்டர் ஆஃபீஸ் ஓகே